ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் டேம் வந்து நம்ம சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து பண்ணுற அளவுக்கு நல்லா அருமையான ஏரியாங்க அதில் வந்து கூட்டங்கள் வந்து நிறையா இருக்கும் அங்கே வந்து பார்க்கு எல்லாம் போட்டு நிறையா நல்லா பண்ணிட்டுருக்காங்க தினம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகறாங்க அதே மாரி வந்து கொடிவேரி அணைன்னு சொல்லுவாங்க கொடிவேரியில வந்து தண்ணி வந்து அங்கே குளிக்கறக்கு நிறையா குழந்தைகள்லாம் வரதுனால அங்கே கொடிவேரியில வந்து அதிகமான கூட்டம் இருக்கும் அதுலயும் அதே மாதிரி தான் மீன்கள்லாம் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுறதுனால குழந்தைகள்லாம் வந்து மீன் சாப்பிட்டு நல்லா குளிச்சிவிட்டு இவங்க டைம் பாஸ் ஆகுறக்காக கிட்டத்தட்ட போனாங்கன்னா காலையில் போனால் மதியானம் வரைக்கும் இருப்பாங்க அது ஒன்றும் ஆச்சுங்களா அதுபோக மேலே மலைங்க ம மேலே வந்து உங்களுக்கு தாளவாடி தாளவாடியில வந்து உங்களுக்கு அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க அந்த கோயில்லையும் அதே மாதிரி தாங்க நல்லா பசங்களாம் பைக்கில் வந்து போய் அந்த கோயிலில் கும்பிட்டு வருவாங்க அந்த மேலே வளைவு பெண்டான இடத்துல ஒரு கோயில் வந்து நல்லா ஃபேமஸுங்க அந்த கோயிலுக்கு வந்து பஸ்ஸில் போகறவிங்க வர்றவிங்க எல்லாமே பஸ்ஸை நிறுத்தி அங்கே சாமி கும்பிட்டு டெய்லி அது வந்து எப்போவுமே ரொம்ப ரெகுலரான சாமிங்க அது வந்து எல்லாருமே வந்து கும்பிட்டு அந்த கோயில் வந்து பிரபலமான கோயில்ங்க அந்த கோயில் அதுபோக இங்கே வானித்தூர் கிராமத்தில் வந்து குண்டேரிப்பள்ளம்னு சொல்லி அங்கே ஒரு டேம் கட்டிருக்காங்க அதுலயும் மீனுங்களாம் நிறைய பிடிப்பாங்க மீனையும் சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கேயும் அதே மாதிரி குழந்தைங்க மீன் சாப்பிட்டு நல்லா ஒரு மண்நேரம் இரண்டு மண்நேரம் ஜாலியாக டேமை சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க பார்க்குறக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டைம் வந்து நல்லா பாஸ் ஆகுங்க